பிள்ளைகளுக்கு வந்து காலைலையும் சாயந்தரமும் ப இது படிக்க வைக்கிறது நல்லது இதே இது காலைல செய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் பிள்ளையை வந்து காலையிலயும் சாயந்தரமும் நான் சொல்லி தருவேன் காலைலையும் சாயந்தரமும் செய்தித்தாள்ல என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி தருவேன் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் விவரம் தெரிந்து அதுக்கப்புறம் அது இந்த பிள்ளை படித்து வாசிக்க கற்றுகிட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து எனக்கு சொல்லுதுங்க எம்மாம்மா இதில் இது இருக்குது இந்த விசயம் நல்லா இருக்குது இந்த இதில் இப்படி போட்டிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி செய்தித்தாள்ல சொல்லுது நல்ல நல்ல விசயங்கள்லாம் வருது அதெல்லாம் கத்துகிட்டால் இன்னும் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் அதுங்க அதுங்க க ஒவ்வொரு வ வ ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்க வாசிக்க அதுங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதே இது காலைல காலைல ஸ் க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி காலைல எந்திருச்சோடன்னே அதை படிச்சால் அதுங்களுக்கு ஞாபக சக்தி இன்றைக்கி நியூஸ்ல இது பார்த்தோம் இது வச்சோன்னு சொல்லி அதுங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கும் அது போக சாயந்தரமும் வந்து அது டியூஷன் போகிறதுக்கு முன்னாடியும் இதை கொஞ்சம் வாசிச்சிச்சிங்கன்னால் இன்னும் அதுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் அறிவு நல்லா திறன் பட செய்யும்